ஆ சொல்லுங்கள் யாருங்க ஆ சரி எந்த எடுத்துன்னு வரிங்களா இல்லை இல்லை நாங்கள் நாங்கள் வரட்டுமா சரி ஏற்கனவே நான் உடம்பு கிடம்பு ரொம்ப நாள் சரி இல்லாதால் இப்போ தான் உடம்பு சரி இல்லாது இருக்கிறாரா எதுவும் ஆபரேஷன் பண்ணாங்களா அவருக்கு ஏற்கனவே சரி இட்டுன்னு வா இட்டுன்னு வந்து பார்த்துட்டு அவருக்கு உடம்புக்கு எப்படி இருக்குனு பூராக செக்கப் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் இட்டுனு இட்டுன்டு அவர் அவர் கண்டிஷன் உடம்பு எப்படி இருக்குது அவர் நல்லா எப்படி இருக்கிறாரு எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் ரிப்போட்டு எடுத்து பார்த்து தான் சொல்ல முடியும் ஒரு மனுஷனுக்கு ஒரு திடிர்னு சொல்ல முடியாதும்மா இட்டுன்னு வாங்க பார்த்து அதுக்கு பின்னாடி ரிப்போட்டு எப்படி இருக்குதோ பார்த்துட்டு அப்புறம் சொல்லலாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவை இல்லை நீங்கள் சொல்ல மட்டும் ஒன்றும் பயப்பட தேவை இல்லை சரி பண்ணிடலாம் இது ரிப்போட்டு பார்த்து சொல்லிடறேன் நீங்கள் இட்டுன்னு வாங்க பயப்படாது இட்டுன்னு வாங்க தைரியமாக